ஹலோ ரெட் டேக்ஸிங்களா கேப் புக் பண்ணுறோம் நாங்கள் ஆ ஆ சென்னைக்குங்க ம் சென்னையிலிருந்து ஒரு நாலு பேர் வருவாங்க அதாவது நாலு பேர்த்தை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரதுக்கு எவ்வளோவு காசு ஆகுங்க என்னங்க அதிகமாக சொல்லுறீங்களே கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சிரலாம்ங்க அப்படிங்களா அதான் லக்கேஜ் எல்லாம் கொண்டு வரணுங்க அப்புறம்ங்க வந்துங்க அங்கே அங்கேருந்து கொஞ்சம் உள்ள தூரம் போகணும் அந்த வழி இதெல்லாமே நான் இதில் ச ஃபோன் மூலமாக நான் அனுப்ச்சிவிட்றங்க முகவரியெல்லாம் அனுப்பிச்சிவுட்றங்க இங்கேருந்து அந்த திருப்பூர்லருந்து போய் நீங்கள் அங்கேருந்து கூட்டிகிட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்துறணுங்க திருப்பூர்லைங்களா திருப்பூர்லருந்து பாண்டிய நகரில் இறக்கிவுடோணுங்க அந்த அட்ரஸ்ல நான் அது கொண்டி விட்றங்க என்னங்க கொஞ்சம் இது இது பணத்தை கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சொல்லுறீங்க கொஞ்சம் குறச்சி பண்ணி கொடுங்க ஏன்னா கொ குழந்தைங்க சிறுசுங்க இருக்குதுங்க ரெண்டு குழந்தைக இருக்குதுங்க ஏன்னா பாதுகாப்பாக வரணும் இல்லைங்க ஸ்பீடாக எல்லாம் ஓட்ட மாட்டிங்க இல்லைங்க கொஞ்சம் மெதுவாக தானே ஓட்டணும் அப்படிங்களா சரிங்க சரிங்க ஏதோ ஒரு பன்னெண்டாயிரத்துக்கு கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்குங்க பண்ணி கொடுத்துறீங்களா சரிங்க நான் நாளைக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்கு இங்கே இருந்து கிளம்புனீங்கன்னா அப்போ டைம் நீ எத்தனை மணிக்கு போய் சேர்ந்துரலாங்க அப்படிங்களா அஞ்சு மணிக்கு போயிறலாங்களா சரிங்க அவங்கள நான் ரெடியாக இருக்க சொல்லிவிட்றேங்க ரெடியாக இருந்தாங்கன்னா அப்புறம் நீங்கள் ஒரு ஏழு மணிக்கு கிளம்புற மாரி பார்த்துக்கங்க பத்தரமாக கூட்டிகிட்டு வந்துருங்க ஓகேங்க ஓக் சரிங்க சரிங்க சரிங்க உங்களுக்கு முகவரியெல்லாம் நான் அனுப்ச்சிவிட்றேங்க சரிங்க சரிங்க வச்சிறேங்க